எங்கள் ஊரில் வாழுறதுனா வந்து நிறைய விதமான இது இருக்காங்க பட் ஆனால் கலாச்சாரம் அப்படிங்கிறது ஒன்றுதான அவங்க வந்து எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க இருப்பாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருப்போம்னு சொல்லிவிட்டு ஆனால் பட் அவர்களோட பெஸ்டிவலில் நாங்கள் கலந்துப்போம் எங்களோடய ஃபெஸ்டிவலில் நம்ம கலந்துப்போம் இங்கே வந்து நம்ம வந்து வேறு யாரையும் நம்ம வந்து தப்பாக சொல்லக்கூடாதில்லையா அதனால இது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லா விதமான அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களும் நல் இதுப் பண்ணுவாங்க நாங்களும் நல்லபடியாக வந்து ஃபெஸ்டிவலை கொண்டாடுவோம் எந்தப் பிரச்சினையும் வராது கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டோடய பண்பு அப்படிங்கிறது வந்து இப்போ அப்போருந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது இப்போ வேறுபட்டுதான் போயிடுச்சு ஆனால் பட் இப்போ இருக்கிற கலாச்சாரத்தை தான் வந்து எல்லோருமே வந்து லைக் பண்ணுறாங்க எல்லோருமே வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்துதான் போயிகிட்ருக்கோம்